ஹலோ ஹலோ தமிழ்கனி டைலருங்களா ஆ இந்தமாதிரி வந்து யூனிஃபார்ம் வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தைக்க கொடுத்துருந்தேன் ஆ ஆமாம் ஆ ஸ்கூல் யூனிஃபார்ம் மேம் ஒரு வாரமாக பொண்ணு வந்து ஆ அன்யூனிஃபார்ம்ல ஸ்கூல்க்கு போகறா ஸ்கூலில் டீச்சர் திட்டுறாங்களாம் நான் யூனிஃபார்ம் தைக்க கொடுத்து ரெண்டு வாரம் ஆகுது நீங்கள் எதுவும் இன்னும் தைக்க தச்சிவிட்டிங்களா தைக்கலையான்னு தான் கேட்கலாம் தான் கால் பண்ணேன் ஆ ப்ளூ கலருங்க எங்கள் நம்பர் வந்து ஆ சொல்லுறேன் ஆ ஓகே நான் கார்டு பார்த்து நம்பர் சொல்லுறேன் ஆ ஒன் ஜீரோ டு ம் ஆ ஆமாம் ஆமாம் தச்சிவிட்டிங்களா சரி ஒரு யூனிஃபார்ம் ஒரு செட்டுக்கு எவ்வளோ வாங்குறீங்க முந்நூற்றம்பருவாயா சொன்னாமாதிரியே ஸ்டிச்சிங்லாம் பண்ணீவிட்டிங்களா ஆ ஓகே எப்போ வந்து வாங்கிக்கலாம் ஆ ஓகே ஓகே ஓகே கா கார்டு கொடுத்தா தான் யூனிஃபார்ம் தருவீங்களா ம் ம் ஓகே மேம் நான் சரி நான் அனுப் ஏன் பொண்ணை அனுப்பிவிட்றேன் நீங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு யூனிஃபார்ம் வந்து கொடுத்துவிடுங்க ம் ஓகே மேம்